நீச்சல் போட்டிக்கெல்லாம் போயிருக்கேங்க ஒருத்தர் துணி எடுத்து போ போட்டு கேணி உள்ளார போயிடும் அதைப் போய் நீந்தி ஆழமான கிணத்துல அதையும் எடுத்துகிட்டு வருவோம் போட்டி போட்டு நாலு பேர் பத்து பேர் போவோம் நீச்சலுக்கு கேணியில் ஒருத்தர் கல்லைத் தூக்கி போடுவாங்க ஒருத்தர் சோப்பு டப்பி செருப்பு இந்த மாதிரியெல்லாம் தூக்கிப் போட்டு விளையாடுவாங்க அதையுமே நீச்சல் போய் உள்ளார போய்ருச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துடுவோம் மிதந்தாலும் கேணியை சுட்டு சுற்றுவட்டாரமாக நீச்சல் அடித்து அதையும் எடுத்துகிட்டு வர்றது சின்னக் கேனு சீமெண்ணைக் கேனை தூக்கிப் போட்டு அது மாதிரியெல்லாம் விளையாண்டுருக்கோம் முருங்கைக் கட்டை இந்த மாதிரியெல்லாம் போடுறதுங்க அதுமும் சுற்றி எல்லாம் அடித்து கிடித்து மேலே எடுத்துகிட்டு வந்து போட்டி போட்டிருக்கோங்க ஒருத்தருக்கு ஒருத்தன் மேலேயும் கீழேயும் குதித்து அதிலையும் இப்போ வந்திருக்கோங்க திடீரெனு பசங்கள் மோதிரத்தை கழட்டி போடுவாங்க ஆழமா முழுகிப் போய் அதையும் வெற்றிகரமாக எடுத்துகிட்டு வந்து நீச்சத்தில் மொதல் ஆளாக வந்து மேலே ஏறி இருக்கங்க ச சமயத்துக்கு சின்னக் கொழந்தைகளும் திடீரெனு நம்ம மேலே விளையாட்டு போல் குதித்தாலும் அதையும் தூக்கிட்டு வந்து மேலே மீட்டு பண்ணியிருக்கங்க அதெலாம் நிறையா பார்த்துருக்கங்க